எங்கள் கிச்சனில் வந்து பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முறையில் நிறையா ஃபுட்ட இணச்சி வந்து நாங்கள் செஞ்சு நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா கேரளா ஃபேமஸ் வந்து கடல்லக்கறி அப்பம் புட்டு இது வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் நாங்கள் ட்ரை பண்ணிருக்கேன் நிறையா வாட்டி நால்லாவு வந்துருக்குது கர்நாடக சைடுனு எடுத்துகிட்டீங்ன்னா பிஸ்மில்லா பாத் வந்து நல்லா ஃபேமஸ் ஆனது இது தமிழ்நாட்டு சைடில் நல்லா பாசி பயிறு அதிகமாக போட்டு அது பண்ணிருக்க அதுவுமே சூப்பராக வந்துருக்குது அதுவும் குஜராத்தில் எடுத்துகிட்டீங்கன்னா டொகுலாதா ஃபேமஸ்சு ஆக்சுவல்லி தமிழ்நாட்டு ஸ்டைலில் அது குக்கரில் வச்சு வேக வச்சு அழகாக செய்வோம் அது கேக் மாதிரி செமையா வந்துருக்குது நிறையா நான் வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் அதுவுமே நல்லா வந்துருக்குது ஆந்திரா சைடுனு எடுத்துகிட்டால் ஃபுட் எல்லாமே காரமாக இருக்குது தமிழ்நாட்டு சைடில் லைட்டாதா கார இருக்குது தமிழ்நாட்டு சைடில் ஒரு சட்னி அரைச்சிங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் சைடு கொஞ்சோம் காரம் வந்து இதுக்காக காஞ்ச மிளகாய் வறுத்து போட்டு அதை செஞசிப்போம் தமிழ்நாட்டில் அந்த கார காரமான சட்னி ட்ரை பண்ணிருக்கேன் நிறையா வாட்டி அதுவுமே நல்லா வந்துருக்குது இந்தமாதிரி எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது நல்லா ஃபுட்ஸ்ஸ வந்து நான் நிறையா ட்ரை பண்ணிருக்கேன் சூப்பர்ராகு வந்துருக்குது